இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றி நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறன் ஏன்னால் கிட்டத்தட்ட இருநூறு வருஷமாக நம்ம அடிமைப்பட்டு இருந்திருந்தோம் இதை வந்து பெரிய பெரிய ஞானிகள் பெரிய பெரிய போராளிகள் இந்திய குடிமகள் குடிமக்கள் வந்து நம்ம இந்தியாவுக்காக சுதந்திரம் வாங்கி தந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் அண்ட் பெருமைப்படுறேன் எனக்கு ரொம்ப அதிகமாக ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா காந்தி மகாத்மா ஏன்னால் அவர் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து யாருமே வந்து அமைதி அமைதிப்படுத்த முடியாது பட் அவங்க அத்தனை மக்களையுமே அமைதிப்படுத்தி அஹிம்சை வழியில் போராடணும் நமக்கான ஒரு அஹிம்சை வழியில் நம்ம போராடணும்னு சொல்லி அவங்களை வழிநடத்தி கூட்டிகிட்டு போனதும் ரொம்ப பெரிய விஷயம் பகத்சிங் ஆகட்டும் இல்லாட்டி அதை தாண்டி மற்ற பா ஆளுங்கள் ஆகட்டும் எல்லாேருமே வந்து ஒரு ஓ அஹிம்சை வழியைத் தாண்டி மற்ற எல்லா விஷயத்திலயுமே வந்து போராடணும் சண்டை போடணும் அஹிம்சை வந்து கரெக்ட்டாக இருக்காதுன்னு சொல்லி ஆனால் அத்தனை பேர்தையுமே ஒ ஒடுமைபடுத்தி ஒருங்கிணைச்சு அவங்க வந்து அஹிம்சை வழியில் போராடினது வந்து ஒரு சின்ன சாதாரண விஷயம் கிடையாது இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது காந்தி மகாத்மா தனியாளாக இருந்து அத்தனை பேருத்தையும் ஒத்துழைச்சு அத்தனை பேருத்தையும் கூட்டுரிமைப்படுத்தி எல்லார்த்தையும் வந்து இதை வந்து செய்ய வச்சுருந்தது ஒரு பெரிய விஷயம் ஒரு அஹிம்சை வழியால் நம்ம இந்தியாவுக்கு பெருமை கிடச்சது ரொம்ப பெரிய சாதனைன்னு நான் நினக்கிறேன்